ஹலோ வணக்கம் சார் மேஸ்திரிதான பேசுகிறீங்க

ஆ நாங்கள் இங்கே மென்ஸ் காலேஜ் ரோட்லேருந்து பேசுகிறோம் நாங்கள் இங்கே ஒரு வீடு வச்சிருக்கோம் அதோட கெஸ்ட் ஹவுஸில் ஒரு ரூம் ஒன்று எக்ஸ்ட்ராக போடணும் ஹாலு ஹாலு ஒன்று எக்ஸ்ட்ராக போடணும் இல்லை ஹாலு மட்டும் கொஞ்சம் பெருசாக ஆ நீங்கள் நேரில் வந்து பார்க்குறீங்களா அந்த இடத்த ஆமாம் சார் அதில் ஒரு அட்டேச்டு பாத்ரூம் வைக்கிற மாதிரி இருக்கும் ஆ ஏசி வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லை சார் இப்போ நியூவாக வந்துருக்கிற மாடல் மாதிரி போட்டுக்கலாம் டைல்ஸ் எல்லாம் இல்லை க்ரானைட் போட்றனாலும் ஓகே தான் ஆ நீங்கள் வந்து கொஞ்சம் அதுக்கு எஸ்டிமேஷன் எவ்வளோ ஆகுன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல சார் அதுக்கு அந்த ஜன்னலு கதவு ஆசாரியோட இது எல்லாம் சேர்த்து அஞ்சு லட்சம் ஆகுதுங்களா ஓகே சார் ஆ

ஆ அந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு ஓகே தான் ஆ பரவாயில்ல எங்களுக்கு பணத்தை பற்றி ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்கள் நாளைக்கு கொஞ்சம் நேரில் வர முடியுங்களா உங்களுக்கு எதாவது ஒர்க் இருக்குதுங்களா ஆ ஆ நான் வீட்டில் தான் இருப்பேன் நீங்கள் ஒரு பத்து மணி போல வரீங்களா வந்து இடத்த கொஞ்சம் பார்த்துட்டு

ம் ம் ம் இல்லை எங்களுக்கு பணம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இல்லை நீங்கள் வந்துட்டு ஆ நாளைக்கு வாங்க வந்து இடத்த பாருங்க பார்த்துட்டு ஒரு பத்து நாள் கழித்து வேலை ஆரம்பிச்சா கூட பரவாயில்ல எங்களுக்கு ஆ சரி வாங்கள்